இப்போலாம் காலநிலை மாறிக்கிட்டே இருக்கு மழை பெய்யிர நேரத்தில் பெயிரதில்லை வெயில் அடிக்க வேண்டிய நேரத்தில் அடிக்கிறதில்லை வெயில் காலோங்கிறது ரொம்ப நாள் அதிகமாகவே இருக்கு மழை காலோங்கிறது ரொம்ப கம்மி ஆயிகிட்டே இருக்கு நான் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கிறதுனால பொதுவாகவே இங்கே மழை வந்து அதிகமாக தான் பேயும் ஏன்னா கடல் மாவட்டம் இல்லையா அதனால எப்போவுமே அதிகமாக தான் மழை பெயும் ஆனால் இந்த கால கட்டத்தில் மழை பொழிவுங்கிறது கடல் மாவட்டத்துலையே வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு இப்போலாம் திடீர்ன்னு மழை கம்மியாக பெய்யுது திடீர்ன்னு அதிகமாக பெயிது இதனால எங்கள் வீடு வந்து ரொம்ப கசிய ஆரமிச்சிடுது இதுக்காக இது சரி செய்யறதுக்கு நாங்கள் ரொம்ப செலவு பண்ண வேண்டி இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த மழை காலத்தில் பூச்சிகள் வந்து ரொம்ப அதிகமாக வருது கொசு அதிகமாக உற்பத்தி ஆயி கொசு வந்து அதிகமாக கடிக்குது இதனால நிறைய நோய் வந்து பரவறதுக்கான வாய்ப்பு இருக்கு பொதுவாக மழை காலன்னாலே வந்து ரொம்ப சகதி சேறு ரோடும் சேறும் சகதியுமாக மாறிக்கிட்டே வருது வண்டியில் சரியாக போக முடியல மழை காலத்தில் இது தான் என் வாழ்க்கையில் வந்து ரொம்ப பாதிக்கிதுன்னு நினைக்கிறன்